எங்கள் கலாச்சாரத்தில் திருமணம் விட எவ்வளோ விரிவானதுன்னால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கோயிலில் வந்து பேர் எழுதி வைப்போம் ஸோ அது யார்னால் பெண்ணு வீட்டில் பார்த்தாங்கன்னா மாப்பிளை வீட்டுக்கு கால் பண்ணி கேட்பாங்க இந்தமாதிரி பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் பெண்ணு பார்க்கப் போவோம் பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னால் அங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி சொல்றோம்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்ஃபார்ம் பண்ணிணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட பேசிவிட்டு பெண்ணுன்னு பிடிச்சிருந்தா பெண்ணோட ஜாதகத்தை வாங்கி ஜாதகம் பொருத்தம் பார்ப்போம் ஜாதகம் நல்லா இருந்துச்சின்னால் அவங்களுக்கு ஜாதக பொருத்தம் வந்துருக்குனு சொல்லிவிட்டு என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்கேஜ்மெண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து பெண்ணு வீட்டு பக்கம் தான் வைப்பாங்க ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து கிராண்டாக தான் பண்ணுவாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது நாங்க ரிங்கு மாற்றிப்போம் தட்டு அப்பா அம்மா வந்து தட்டு மாற்றிப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில் பெண்ணு வீட்டிலேருந்து தட்டு மாற்றிப்பாங்க அதுக்கப்புறம் அதுவே அவங்க கிராண்டாக பண்ணிணாலும் பண்ணுவாங்க அப்போது அது அந்த டைமில் லக்ன பத்திரிக்கை எழுதுவாங்க லக்ன பத்திரிக்கை எழுதிவிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட சைன் வாங்கிப்பாங்க அந்த டேட்டில் தான் கல்யாணம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு பத்திரிக்கை அடி அடிச்சுட்டு பத்திரிக்கை அடிச்சு குலதெய்வப் போய் பொங்கல் வச்சு பத்திரிக்கையை படிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீடு வைப்பாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையை ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறந்தான் எல்லோருக்கும் பத்திரிக்கை கொடுத்துடுவாங்க பத்திரிகையை கொடுத்துவுட்டு அடுத்து நம்ப முக்கியமான டிஸிசன் பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து முகூர்த்த புடவை எடுக்கப் போவாங்க முகூர்த்த புடவை எடுக்கப் போகும் போது பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுப் பக்கம் பதினோரு பேர் மாப்பிள்ளை வீட்டுப் பக்கம் பதினோரு பேர் அப்புறம் தாலி மகளிர் எடுக்கப் போவாங்க ஸோ எங்கள் பக்கம் பார்த்தீன்னா பழைய காலத்திலிருந்தே என்ன தாலி யூஸ் பண்ணுறாங்களோ அதுவும் அதேதான் இப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க மாப்பிள்ளைக்கு இப்போது வந்து வேஷ்டி சட்டை கொடை செருப்பு இது எடுப்பாங்க ஏனால் பார்த்தீங்கன்னா இது வந்து மச்சான் வந்து கூட்டிகிட்டு போக போக குடைய பிடிச்சிட்டு செப்பல் போட்டு பாத பூஜை பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவார் அதுக்காக தான் இந்த பொருள்லாம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து வந்து ரிசப்ஷன் வைப்பாங்க ரிசப்ஷன் வெச்சுட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிணாங்கன்னா எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் ஃப்ளெக்ஸ் நிறைய அடிப்போம் பேனர்ஸ் நிறைய அடிப்போம் கட்டவுட்டும் வச்சு அப்புறம் சமையல் என்னென்ன டிஷ்ஷூ வேணும்டு எல்லார்கிட்டயும் கலந்து பேசிவிட்டு அப்புறம் டீஜேஸ் டீஜே நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ப என்ன ஆசைப்பட்ருக்கோமோ ஏனால் கல்யாணன்கிறது ஒரு லைஃப்பில் ஒரு டைம் தான் வரும் அதனாலே நம்பளே என்ன ஒரு ஆசைப்பட்ட விஷயம்லாம் செய்யணுமோ சொல்லிட்டு கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேத்தணும் அதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ ஆடம்பர செலவு நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்விடேஷன் அப்புறம் சாப்பாடு அப்புறம் தாம்பூலத்தில் என்ன போடறது பாக்ஸ் போடலாமா பிளேட் போடலாமா அப்புறம் அது நம்ப தான் முடிவு பண்ணணும் எல்லாமே அதுதான் பர்சேஸ்ஸு அதுக்கப்புறம் பெண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே மூணு நாளுக்கு முன்னாடியே கூட்டுகிட்டு போய் வளையல் போட்டு விடுவாங்க வளையல் போட்டு விடுவாங்க வளையல் போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவாங்க அப்புறம் ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கோயிலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கோயிலில் தான் வந்து அந்த ரிசப்ஷன் புடவைய கொடுப்பாங்க ஸோ நார்மல் நம்ப வீட்டிலேருந்தே நார்மலா டிரெஸ்ஸு போட்டு போய் அங்கே கொடுத்த டிரெஸ்ஸை மாற்றிக்கணும் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க மாப்பிள்ளலேருந்து பொண்ணுக்கு எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு தாலி கட்டுவாங்க பொட்டு தாலி வந்து நாத்தனார் தான் கட்டுவாங்க அதாவது மாப்பிள்ளையோடய அக்கா தான் அந்த தாலியை கட்டிவிடுவாங்க பொட்டு தாலி கட்டினவொன்னே நாங்கள் கோயிலிலிருந்து இந்த க கல்யாணத்திருவிழா கார் ஒன்று இருக்கும் கார் ஃபுல்லாக லைட்ஸாக டெக்கோர் பண்ணி நல்லாயிருக்கும் டிராவல் பண்ணி அங்கேயிருந்து க வ மண்டபத்துக்கு போகும்போது ஒரு ஜூஸில் ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிப்போம் அது நம்ப நையண்ட்டீஸில் எயிட்டீஸ்லேருந்தே அந்த கண்டிப்பாக அந்த இது இருக்குது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அப்புறம் பட்டாசு நிறைய நெறைய பட்டாசு வெடிப்பாங்க பட்டாசு கேரளா மேளம் அப்படியே ஊர்கோலமாக கூட்டிகிட்டு போவாங்க மண்டபம் வரைக்கும் கூட்டி போயிட்டு அங்கே வந்து எண்ட்ரீயில் வந்து அவங்க தாய்மாமா வந்து மாப்பிளைக்கு வந்து மாலை போட்டுவிடுவாங்க மாப்பிள்ளை போட்டு பெண்ணு கையில் வந்து குத்து விளக்கு கொடுத்துட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே வரைக்கும் நடந்து வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய ரிஷப்சன்னுக்கு ஃபுல்லாக ஜனங்க வந்திருப்பாங்க மொய் கவர் வாங்கிட்டு அவங்களுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டுறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீஎஸ் இருந்தால் நல்ல ஒரு ஜாலியாக சாங்ஸை கேட்டுகிட்டு டான்ஸ் ஆடிகிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலையில் கல்யாண மண்டபத்துக்கு ஒரு கூரை புடவை கூரை வேஷ்டி அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளை நனைச்சி நம்ப வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சாமி ரூமில் வச்சு சாமிக்கு படைச்சி பூஜை பண்ணி அந்த தாலியும் கூரை புடவையும் கூரை வேஷ்டியும் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஷூட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவோம் ஏஞ்சிட்டு தலைக்கு நலுங்கு நலுங்கு எண்ணெய் எண்ணெய் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு எங்களை குளிச்சிட்டு வர சொல்லுவாங்க குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணற முகூர்த்த புடவை அப்போ தான் கட்டிகிட்டு வருவாங்க கொடுத்த முகூர்த்த புடவை முகூர்த்த வேஷ்டி பூஜை பண்ண சொல்லுவாங்க பூஜை பண்ணிணதுக்கப்புறம் தாலியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு தாலியை வந்து எல்லோர்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாலி கட்ட சொல்வாங்க பெரிய கோவில்லிருந்து எங்களுக்கு வந்து மாலை சாமியோடய ஃபோட்டோ இதுக்கொண்டு வருவாங்க மேளம் பெரிய கோயில்லிருந்து எங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க தலைக்கு பரிதாபம் கட்லாம் கட்டி மாலை பெரிய மாலை நிற்கவே முடியாது செமை வெயிட்டாக இருக்கும் அந்த மாலை ரெண்டு பேருக்கும் பெண்ணு மாப்பிளைக்கு அப்புறம் மாப்பிள்ளையோடய அப்பா அம்மாக்கு பொண்ணோடய அப்பா அம்மாக்கு போட்டுவிடுவாங்க அப்புறம் அண்ணாமலையாரோடய ஃபோட்டோ கொடுப்பாங்க ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் மெட்டி போட்டுவிடு மாப்பிள்ளை வந்து மெட்டி போட்டுவிடுவாங்க பெண்ணுக்கு மெட்டி போடும்போது பெண்ணு விரலே விடமாட்டாங்க நம்ப தான் ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி போட்டுவிட்ணும் அது ஏதோ ப பெரிய ரீசன் இருக்குது அது எக்ஸாட்டாக எனக்கும் தெரியலை அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நாங்கள் வேண்டுதல் இருஞ்சுன்னா வீட்டுக்கு போய் கோயில் எடுத்துகிட்டு பெரிய நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நாள் மறு வீடு அழைப்பாங்க மறு வீடுக்கப்புறம் பொண்ணோடய வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்டறது அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டி வந்து சாப்பாடு சாப்பிட்றது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தாலி பிரிச்சு கோப்பாங்க தாலியை கட்டினாக்கா அது ஒரு மாசக்குள்ளேயே வச்சுருவாங்க ஆல்மோஸ்ட்டு தாலி பிரிச்சு கோக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மாற்றி தாலியை பிரிச்சு மாற்றிவிட்ருவாங்க அதுதான் க நம்ப கல்யாணத்தோடய லாஸ்ட்டு ஃபங்க்ஷனு இந்த தாலியை பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எல்லாரோடய புரொசீஜரும் இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் எங்க ஃபேமிலியில் இதுதான் இருந்தது இவ்வளோதான் என்றது கலாச்சாரப்படி இதுதான் நடந்துச்சு கல்யாணத்தில் அதுக்கப்புறம் அவ்வளோதான் க இந்த ஃபங்க்ஷனோட எண்டாயிடும் ஒகே நன்றி